ஹலோ ஹலோ ஹலோ ஏன் பேசுகிறது கேட்குதாப்பா ஆ நான் வந்து இங்கே ஆலன்கொம்புலேந்து பேசுகிறங்ப்பா இன்றைக்கி சரவணா ஹோட்டல் தானே ஆமாம் ஹோட்டலில் இன்றைக்கி என்னப்பா ஸ்பெஷலு ஓ சிக்கன் ஸ்ப்ரேட்டு மட்டன் க்ரேவியா ஆ சரிப்பா எனக்கு ரெண்டு மசால் தோசையும் ரெண்டு ஒரு சிக்கன் ஸ்ப்ரேவும் வாங்கிறேன் ஒரு மட்டன் சிக்கன் ஆட்ரு பண்ணிணேன் அதுவும் பண்ணியிருங்ப்பா எனக்கு ஆமாம் ஆமாங்ப்பா ஆ அப்புறோம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்னாக்ஸ் வேணும்ப்பா குழந்தைகளுக்கு வந்து ஸ்னாக்ஸ்ஸு ஆ அவங்களுக்கு சாக்லேட்டு மிட்டாயி பிஸ்கட்டு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்றீங்களா ஆ எப்போ வருவீங்கப்பா ஒரு ஒருமணி நேரத்தில் கொண்டு வரீங்களா நான் அட்ரஸ் சொல்கிறேன் என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன் பெயர் சொல்கிறேன் இங்கே வந்து என்ன நேரு வீதிப்பா நேரு வீதிக்கு கொண்டு வந்துருங்க நான் இங்கே வீட்டுக்கு வந்தோடன்ன அமௌண்ட் பே பண்ணிடுறேன் சரிங்களாப்பா நீங்கள் இங்கே வந்துட்டு என்னை கூப்பிட்டிங்கன்னா கூட போதும் போன் பண்ணீங்கன்னால் என்ற ஃபோன் அனுப்ச்சுவுட்டேன் ஃபோன் பண்ணீங்கன்னால் நான் வந்து வாங்கிவேங்ப்பா அப்படியா சரி ஒரு ஒருமணி நேரத்தில் கொண்டு வந்துருங்க மறந்துறாதிங்க சரி ஓகே